ஹலோ ஹலோ ஆ எபிடி ஸ்கூல் பிரின்ஸ்பாலுங்களா ஆ என்னோடய சன்னு வந்து பார்த்திங்கனா வினோத்துன்னு சொல்லிட்டு அங்கே படிச்சுட்டு இருக்காப்புல்ல ஆ ஆ ஃபிஃப்த்து படிச்சிட்டுருக்காரு அவரோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எப்படி படிக்கிறார் என்ன பண்றார் நல்லா படிக்கிறாரா என்ன செஞ்சிட்டுருக்காப்புல்ல அதான் கொஞ்சம் டீட்டெயில் எனக்கு வேணும் ஆ காலையில் டைமிங்கு வந்துடுற ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஆ மற்றபடி மற்றபடி ஸ்போர்ட்ஸ் வேறு எதாச்சும் ம படிப்பு மட்டும்தானா சார் ரொம்ப சைலன்டாக இருக்கானா இல்லை ஏதாச்சும் வால்தனம் இல்லை கிளாஸில் சேட்டை பசங்கட்ட சண்டை அந்த மாதிரி ஏதாவது ம் ம் படிக்க ம் ம் ஓகே ஓகே சரிங்க சார் மற்றபடி படிக்கிறதெல்லாம் மற்றபடி கிளாஸ் டீச்சர்கிட்ட அந்த ஒழுக்கமான விஷயத்தில் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்லிங்களா ஓகே ஃபைன் சார் சரி அதான் மற்ற டீடெயில்ஸ் அவன் கரெக்டாக இருந்தால் ஓகே என்னான்னு சொல்லி கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணிணேன் ஆ பாட்டு மட்டும் பாடுறான்றிங்க அது மட்டும் கொஞ்சம் கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லுறிங்க அப்படி தானே சரி ஓகேங்க சார் அவன் ஃபியூச்சரில் பாட்டு வச்சா நாங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனா நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஜாயின் பண்ணிவிடுறோம் அது எப்படினு பார்க்குறோம் பார்த்துட்டு செய்கிறோம் பட் அது கொஞ்சம் எதாவது பிராப்லம் இருந்துச்சுனா கொஞ்சம் இன்ஃபாம் பண்ணுங்க எங்களுக்கு சொன்னிங்கனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீட்டில் சரி பண்ணுவோம் அதுக்கு தான் ம் ம் சரிங்க சார் நாங்கள் அனுப்பிச்சி நான் அதை ஃபால்லோவ் பண்ணுறேன் ம் ம் ஓகேங்க சார் நான் அனுப்புறேன் அனுப்பிச்சி நான் கொஞ்சம் பண்ணுறோம் அதான் எதா பிராப்லம்னா சொல்லுங்க இது மாதிரினு சொல்லுங்க நாங்கள் அதை ஆல்டர்னேட் பண்ணி எதாச்சு அதை சரி பண்ணுறோம் ஓகேங்க சார் தன்க் யூ